ஆ சொல்லுங்களம்மா ஆமாங்கம்மா ஐஸ்வர்யா பியூட்டி பார்லர் தான் நீங்கள் யாருங்க ஆமாம்மா ஆமாம்மா புது பிராஞ்ச் இங்கே தான் ஓபன் பண்ணியிருக்கோம் சொல்லுங்களம்மா என்ன வேணும் பிம்பிள் மாதிரி இருக்கா எங்கள்கிட்ட என்ன மாதிரினா வந்து ஹெர்பல் ஃபேஷியல் இருக்குதுமா இப்போ ஃபஸ்ட்டு டைம் தான் நீங்கள் இப்போ தான் மொதல் டைம் ஃபேஷியல் பண்ணுறீங்களா ஆமாம் உங்களுக்கு சரிம்மா ஆ சரிம்மா இப்போ நாங்கள் ஃபஸ்ட் டைம் பண்றதனால வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ளீச்சிங் தான் பண்ணுவோம் ப்ளீச்சிங் பண்ணிவிட்டு ஃபேஷியல் பண்ணுவோம் நான் வந்து ஃபேஷியலில் பார்த்திங்கன்னா ஹெர்பல் ஃபேஷியல் இருக்குது ஃப்ரூட் ஃபேஷியல் இருக்குது கோல்டன் ஃபேஷியல் இருக்குது டைமண்ட் ஃபேஷியல் இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபேஷியலுக்கும் வந்து நம்மக்கிட்ட ரேட்டு ஒரு ரேட்டு பொறுத்து ஃபேஷியல் இருக்கும் உங்களுக்கு எந்த மாதிரி ஃபேஷியல் வேணும் என்ன அமௌண்ட்க்குள்ளே உங்களுக்கு தேவைப்படுது சொல்லுங்கள் சரி ஃபஸ்ட் டைம் பண்றீங்க சரிம்மா நம்மக்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டிங் வந்து டூ ஃபிஃப்ட்டிலேருந்து டூ தௌசண் வரைக்கும் இருக்குதும்மா ஆ டூ ஃபிஃப்டிக்கு எடுத்துக்கிட்டிங்கனால் வந்து நார்மல் ஃபேஷியல் தான் இருக்கும் ஓரளவுக்கு வந்து ஸ்கின் நல்லா இருக்கும் அதுவும் பயமில்லை அதுவும் ஹெர்பல் யூஸ் பண்ணிதான் பண்ணுவோம் நீங்கள் உங்களுக்கு வந்து அமௌண்ட் கொஞ்சம் ஹெவியாக வேணும் நல்லா நல்லா ஃபேஸ் வந்து கிளைம் நல்லா கிடைக்கணும் அப்படினா இன்னும் கொஞ்சம் நீங்கள் அதிக ரேட்டுக்கு இருக்குது பேஸிக்காக நம்ம டூ ஃபிஃப்டிலேருந்து ஆரமிக்கிறோம் புதுசாக கடை ஓபன் பண்ணியிருக்கோமில்லியா அதனாலே டூ ஃபிஃப்டிக்கே கொடுத்தோம் நம்ம வேறு பார்லர்னால் ஃபைவ் ஹண்ட்ரேட் வாங்குகிறோம் இங்கே வந்து டூ ஃபிஃப்டிக்கு தான் பண்ணுறோம் நீங்கள் நேராக வாங்க நிறையா நாங்க இருக்குது நல்ல பிம்பிள்ஸெலாம் போய்விடும் நல்ல ஃபேஸ்க்கு வந்து கிளைம் கிடைக்கும் அப்புறோம் பெடிக்யூர் மெனிக்யூர் இருக்குது எல்லாமே இருக்குது ஹ ஹேரு ஹேர் வாஷ் பண்ணுறது ஹென்னா மில்லு ஆயிலு எல்லாமே இருக்குது உங்களுக்கு என்ன வேணுமோ நேராக வந்திங்கனால் அதுக்கு தகுந்தா மாதிரி ரேட்டும் இருக்குது நீங்க பண்ணிக்கலாம் பயப்படாமல் வாங்க நீங்கள் புதுசு தானே அந்த ஸ்கின்னு புதுசா பண்ணுறோம் ஸ்கின்னில் ப்ராபளம் வந்துடும் அந்த மாதிரிலாம் நீங்கள் எதுவும் யோசிக்க தேவையில்லை நீங்கள் நேராக நம்ம பார்லருக்கு வாங்க நம்ம பேசிப்போம் எப்போ வரிங்க அப்படிலாம் இல்லைம்மா த்ரீ மந்த்ஸ்க்கு ஒன்று பண்ணிக்கலாம் மாதத்துக்கு ஒன்றெல்லாம் நீங்கள் பண்ணணுமெலாம் தேவையில்லை எங்கள் நாங்கள் பண்ணுற ஃபஸ்ட் டைம் பண்ணும்போதும் அது த்ரீ மந்த்ஸ்க்கு உங்களுக்கு எஃபெக்ட்டாக இருக்கும் நல்லா இருக்கும் த்ரீ மந்த்ஸ்க்கு ஒன்றுக்கு பண்ணிணாவே உங்களுக்கு நார்மலாக இருக்கும் மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் தான் ஓகே சரி வாங்களம்மா வாருங்கள் நேராக வாங்க பேசிப்போம்